சிகாமணி சிகாமணி வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள்

ம்ம்ம் சிகாமணி நீங்க வந்து தொடர்ந்து நம்மளோட பயணம் பண்ணிட்டுருக்கீங்க இப்போ ப்ராஜெக்ட் கம்மியாக தான் இருக்குது புதுசாக ப்ராஜெக்ட் நம்ம வந்து ப்ளான் பண்ணிருக்கிறோம் அப்போ புது ப்ராஜெக்ட்டு வரும்பொழுது ஸ்டாஃப்பை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸ்கில் டெவலப்மெண்ட கொடுத்து ஸ்டாஃப்பை வந்து தரம் உயர்த்திக்கலாம் சரிங்களா அதன் பிறகு அவங்களுக்கு வந்து இன்ஷுரன்ஸு க்ளைம் பண்ண சொல்லலாம் இஎஸ்ஐ பிஎஃப் ஆ இஎஸ்ஐ பிஎஃப்ஃபு இந்த மாதிரி என்ன மாதிரியான லேபருக்கான ரைட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுக்கலாம் கொஞ்சம் நாள் முன்னேப் பின்னே ஆகும் இப்போதைக்கு நீங்கள் இந்த மாதிரியான ஒர்க்குக்கு செய்யுங்க என்ன பேமண்டு இருக்குதோ அந்த பேமண்டு பண்ணுவோம் நல்லா இன்னும் ஸ்டாஃப்பை ரெக்ரூட்மெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் வந்து என்ன சப்போர்ட் கட்டாயம் கட்டாயம் கட்டாயம் இன்சென்டிவ் கொடுப்போம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நமக்கு வந்து இன்னும் ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும் வேறு வேறு கன்ட்ரியிலும் நம்ம ப்ராஜெக்ட் பேசிட்ருக்கிறோம் அந்த கன்ட்ரி ப்ராஜெக்ட்ஸு நமக்கு வந்ததுக்கு பிறகு நல்ல சூழல் வரும் கட்டாயம் வரும்னு நம்புகிறேன் நீங்களும் நம்புங்கள் ஹார்டு ஒர்க் பண்ணுங்கள் எல்லோருமே ஸ்கில் வளர்த்துக்கங்க கட்டாயம் என்ன பேமண்ட் என்னால் பண்ண முடியுமோ அந்த பேமண்ட் தர்றேன் இன்சென்டிவ்வும் தர்றேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு வந்து இந்த கம்பெனியை வந்து நீங்கள் எல்லோருமே உங்கள் கம்பெனியாக உங்களுடைய ஆஃபீஸாக உங்களுடைய இதாக நினைக்கணும் உங்களுடைய ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாரியா தான் நான் பாக்கிறேன் அதனால் உங்களுடைய டிமாண்ட் என்னங்கிறதை நான் புரிஞ்சுக்க முடியுது உங்களுடைய டிமாண்டு சக்ஸஸாக கொடுக்கறதுக்கான எல்லா வேலைகளும் நான் பண்ணுறேன் நீங்கள் கவலப்படக்கூடாது ஆனாலும் உண்மையாக உழைக்கணும் நீங்கள் ஓகேவா உண்மையாக உண்மையாக நடக்கணும் உழைச்சா தான் ஹார்டு ஒர்க் பண்ணால் தான் மற்ற பேமண்ட் கிடைக்கும் ம்ம்

ஓகே ஓகே நானும் நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஓகே ஓகே ஓகே ம்